அதாவது நம்ம வீட்டில் வந்து இந்த கோட்டான் இதுவெல்லாம் வந்து கத்துச்சுனா நாங்கள் வந்து அது கெட்ட சகுனமாக நாங்கள் நினைச்சிக்கிறோம் அது வந்து ஏதோ அது கத்துச்சுனா அப்படினா நம்மளுக்கு ஏதோ ஒரு இது ஆபத்தோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அதே போல் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் குயில் குயில் சத்தம் மயில் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கத்தினா ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் நல்ல சகுனம் தான் அப்படினு சொல்லி இருந்துக்குவோம் அதே போல் இந்த காக்கை வந்து வீட்டு இதில் உக்கார்ந்துட்டு கத்துது அதை வந்து நாங்கள் கத்துச்சுனா ஏதோ ஒரம்பரை வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைச்சிக்குவோம் ஆனால் அதே மாதிரி வருவாங்க அந்த இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம்